இப்போ அரசாங்கம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு நிறையா பயன்களை கொடுத்துக்கிட்ருக்கு இப்போ விவசாயிகளுக்கு நல்ல மானியத்தில் உரம் கொடுக்குறாங்க நெற்கள் கொடுக்குறாங்க கூட்டுறவு வங்கியில் கடன் கொடுக்குறாங்க

இது மாதிரிதான் கொடுத்துகிட்ருக்காங்க நமக்கு இப்போ நம்ம இப்போ அறுவடை பண்ணி நம்ம போய் சென்டரில் போட்டோம்னால் நம்ம பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது நமக்கு இப்போ நெல் விலையெல்லாம் உயர்த்தியிருக்காங்க இப்போ மழை பெஞ்சிச்சின்னா திடீரெனு மழைனா அவங்களே படுதாயெலாம் தராங்க நம்ம நம்ம நெல்லை மூடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறையா உபகரணங்களெலாம் நிறையா கொடுத்துக்கிட்ருக்காங்க இப்போ மானியத்தில் பார்த்திங்கன்னா க கடப்பாரை மம்புட்டி அரிவாள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க நிறையா டிராக்டரு கொடுக்குறாங்க மானியத்தில் அப்புறம் கைவண்டி கொடுக்குறாங்க கலப்பை கலப்பை வகைகள் ரொட்டேட்டரு அந்த மாதிரிலாம் நமக்கு நிறையா மானியத்தில் கடனாக கொடுக்குறாங்க நமக்கு இன்னும் கவர்மெண்ட்டில் என்ன செய்யலான்னால் இன்னும் கொஞ்சம் ஊக் ஊக்கப்படுத்தலாம் இந்த டெல்டா மாவட்டங்களை தண்ணி பாசனங்களெலாம் இப்போ மேம்பாடு படுத்தலாம் குளங்கள் நிறையா வெட்டலாம் இங்கே ஏரிகளெலாம் நிறையா துந்து கிடக்கு அதெல்லாம் வெட்டலாம் அந்த மாதிரி தண்ணிகளை சேமிக்கிறதுக்கான வழிகளை நிறையான முறையான ஒரு வழி வகுக்கணும் அந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம விவசாயத்தை பெருக்க முடியும் இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளில் விவசாயம் அழிஞ்சுடும் இப்போ வர ஜென்ட்ரேஷனெலாம் நல்லா படிச்சுட்றாங்க வேலைக்குதான் போகணுன்னு நினைக்கிறாங்களே தவிர யாருமே படி விவசாயத்துக்கு வரமாட்டேறாங்க அதனால அரசு தக்க நடிவு நடவடிக்கை எடுத்து நிறையா உதவிகளெலாம் பண்ணிணாதான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நிறையா பார்த்திங்கன்னா பிளாட்டு போட்டுடாங்க அந்த மாதிரிலாம் விவசாயங்கள் அழிந்து கொண்டு வருகிறது அதெல்லாம் மேம்படுத்தினாதான் நம்ம விவசாயம் பண்ணலாம் ஆனாலும் கவர்மெண்ட்டு இதை கண்ணும் கருத்துமாக பார்த்து நமக்கு இது பண்ணணும்